ம் ஆமாம் ஜனப்ரியா சூப்பர் மார்க்கெட் சொல்லுங்கள் என்ன வேணும் ஆ ஃப்ரூட்ஸ் என்னென்ன ஃப்ரூட்ஸ் வேணும்

ஆ சரி ஆ ஆப்பிள் ரெண்டு கிலோ கொய்யாப்பழம் ரெண்டு கிலோ ஆரஞ்ச் ரெண்டு கிலோவா ஆப்பிள் வந்து ஒரு கிலோ நூற்றைம்பது ரூபா மேடம் கொய்யாப்பழம் வந்து ஐம்பது ரூபாய் மேடம் கிலோ ஆரஞ்ச் வந்து ஒரு கிலோ நூறுபா மேடம் ஆ இந்த இந்த செக்ஷனில் இருக்குது மேடம் ஆ இப்போ உங்களுக்கு எது எது வேணுமோ பார்த்து எடுத்துக்கோங்க மேடம் வேறு எதுவும் வேணுமா மேடம் ம் சரி ஓகே மேடம் மற்ற பழங்கள்லாம் அது அது கிலோவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் மேடம் ஆப்பிள் பழம் உங்களுக்கு ஜூஸ் போடுற மாதிரி வேணுமா மேடம் இல்லை சாப்பிட்ற ஆப்பிள் வேணுமா மேடம் ஆ சரி ஓகே மேடம் ஜூஸ் போடுற மாதிரின்னா அது வந்து ஒரு எரநூறுபா வரும் மேடம் கிலோ ம் ஆமாம் மேடம் ம் ஓகே மேடம் வேறு எதுவும் வேணுமா மேடம்

சப்போட்டாலாம் கிலோ ஐம்பது ரூபா தான் மேடம் ஆ இங்கே எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் மேம் இருக்கும்

ஆ ஒரு வாரம் வரை நல்லா வெச்சி சாப்பிட்லாம் மேடம் ஃபிரிட்ஜில் வெச்சிங்கன்னா உங்களுக்கு டக்குனு கெட்டு போய்டாது மேடம் ந நீங்கள் நல்லா வெச்சி சாப்பிட்லாம் மேடம் நல்லா இனிக்கும் எல்லா பழமுமே இனிக்கும் ம் எதுவுமே டக்குன்னுலாம் கெட்டுப் போய்டாது மேடம் ஆ நல்லா இருக்கும் மேடம் வேணுனா நீங்கள் சாப்பிட்டு வேணுனா பாருங்கள் மேடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எக்ஸ்ட்டா வாங்கிக்கோங்க மேடம் ம் தேங்க்யூ மேடம்